தெனாலிராமன் கதைகள் புத்தகத்தை நான் படிச்சுருக்கேன் அதில் உள்ள கதைகளெலாம் கொஞ்சம் நல்லா எப்போதுமே நகைச்சுவையாக இருக்கும் அது வந்து அவர் வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரியான நகைச்சுவைகள் தான் அந்த புத்தகத்தில் எப்போதும் இருக்கும் நிறையா கதைகள் அதில் அந்த யானைக்கும் பானைக்கும் சரி அந்த பா கதை எல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும் அது எப்படி அவர் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி அறிவுப்பூர்வமாக தீர்க்காருங்கறது நகைச்சுவையாயும் அறிவுப்பூர்வமாகவும் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிவு வளர்க்கிறதுக்கும் நகைச்சுவைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்